குட் மார்னிங் மேம் நான் செவன்த்து சில ஆஷிக்கோட அம்மா பேசுகிறேன் மேம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் ஏ ஒரு நாள் லீவ் வேணும் தாங்களேன் அவனுக்கு ஃபீவரு இல்லைம்மா நீ நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி நான் படிக்க வச்சிட்றேன் நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க ப்ளீஸ் நான் ஈவினிங் அவனை நான் அவனை ஈவினிங் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க வைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க மேம் நான் நாளைக்கு மறுநாள் கன்ஃபார்மாக நான் இனிமே லீவ் போட மாட்டான் கன்ஃபார்மாக அனுப்பி வச்சிறேன் ஆ ஓகே மேம் இப்போ ஃபீவர்னால் தான் லீவ் போட சொல்கிறேன் இல்லைன்னா அதுக்கூட லீவ் சொல்ல போ லீவ் போட சொல்ல மாட்டேன் நல்லா படிக்கிறானா அவன் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா மார்க் எடுப்பானா இங்கே வந்து சொல் அவ்வளோவா சொல்ல மாட்டேங்கிறான் மார்க்கெல்லாம் ஆ சரி மேம் நான் பார்த்துக்கறேன் தேங்க் யூ மேம்